இந்த மாதிரி நான் ஒரு கவர் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் ஒன் டூ ட்வெல்த் வரைக்கும் அதுக்கப்புறம் அங்கே நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் எனக்கு கிடச்சாங்க நிறைய டீச்சர்ஸ்லாம் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாங்க நிறைய டீச்சர்ஸ் அந்தமாதிரி நிறைய ஸ்டூடண்ட்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க அவங்கவுங்களுக்கு எல்லாம் ஜாலியாகவும் ரொம்ப ஃபைட்டிங்காவும் அந்தமாதிரி நிறைய சம்பவங்கள்லாம் ஸ்கூலில் நடந்துச்சு அதேமாதிரி ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ரொம்பவும் ஜாலியான ஒரு மொமெண்ட்னா ஸ்கூல் லைஃப் தான் திருப்ப நம்ம நினைச்சாக்கூட ஸ்கூல் லைஃப் திரும்ப நம்ம போக முடியாது அதுக்கப்புறம் இப்போ வந்து காலேஜு லைஃப் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு இங்கேயும் வந்து நிறையா ட்ரூவான ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க ரொம்பவே நல்லா டீச் பண்ணுறாங்க ரொம்பவே நிறையாவே ஸ்போர்ட்ஸ் அந்தமாதிரி நிறையா எல்லாம் நடக்குது இங்கே வந்து காலேஜில் வந்து நிறைய மெமரிஸ் அதை மாதிரி நிறையவே இருக்குது ஸ்கூல்லேயும் அப்படி தான் காலேஜ்லேயும் அப்படி தான் ஸ்கூல் வந்து ஸ்கூலில் வந்து எப்படின்னா அங்கே டீச்சர்ஸ் வந்து இது பண் டீச்சர்ஸ் வந்து பாடம் எடுப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நல்லா ஜாலியாக பேசிகிட்டு சிரிச்சிட்டு அந்தமாதிரிலாம் இருப்போம் அதுக்கப்புறம் நல்லா ஸ்டெடிஸில் நல்லா இன்ட்ரஸ்ட் காமித்து ஸ்டெடிஸ் ப பண்ணி மார்க் ஸ்கோர் பண்ணுற அப்போல்லாம் இருப்போம் அதுக்கப்புறம் அங்கே வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் நிறைய டீச்சர்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்ஸாக இருப்பாங்க ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க நம்மளுக்கு எதாச்சும் ஒரு டவுட்னா அவங்கள கேட்டுக்கலாம் அதுமாதிரி நிறைய ஒரு நிறைய ஒரு இதெல்லாம் இருக்கும் அதுக்கப்புறம் எதாச்சும் ஒரு காம்பட்டீஷன் எதாச்சும் ஒன்று எல்லாத்துலேயும் போய் ஜாய்ன் பண்ணலாம் அதுக்கப்புறம் காலேஜிலேயும் அதே மாதிரி தான் அப்போப்ப ஃபெஸ்டிவல்ஸ் எல்லாம் நடக்கும் ரொம்பவே இன்ட்ரஸ்ட்டடாகவும் ரொம்பவே எக்ஸைட்டடாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் நல்ல நல்ல படித்து ஒரு நல்ல ஒரு வேலையில் இருக்கணும் அதுக்கப்புறம் இந்த ஸ்கூல் அண்ட் காலேஜ் லைஃப் வந்து லைஃப்பில் என்றைக்குமே மறக்க முடியாது திருப்படியும் போய் படிக்கவும் முடியாது எதுவும் பண்ண முடியாது ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது அந்த இது தான்